எங்கள் வீட்டு கிட்ட பார்த்திங்கனா தினமும் நிறையா பறவைங்க வந்து அதுவே தானாவே வருது நாங்கள் அதை புதுசாக வந்து கவர்றத்துக்கோ இல்லை அதை கூப்பரத்துக்கோ எந்த வித தீ பயன்படுத்துகிறது இல்லை ஆனால் எனக்கு கேட்டால் ஒரு யோசனை என்னென்னா பறவைகள் வந்து நம்ம தோட்டத்திலேயோ இல்லை ப்ப நம்ம வீட்டு பின் பிறத்துலயோ வந்து அமரனும் வருனுனா இப்போ முறையாக நம்ம இயற்கையாக எதாவது ஒரு தோட்டங்களில் வந்து பூச்செடி வளர்க்குறதோ மரங்களை வளர்க்குறதோ அந்த பறவைகளை கவரக்கூடிய இதமாக இருக்கக்கூடிய தேன் இருக்கக்கூடிய ப மலர்களை மலர் செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது இந்த மாதிரிங்லான் பார்க்கும் போது பறவைகள் வந்து அதுவே தானாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது செடிகள் நிறையா வளர்த்து வளர்க்கும் போது பூக்கள் நிற பூக்கள் கலராக இருக்கக்கூடிய பூவு ஜொ நிறம் உள்ள பூக்கள்லான் வந்து நம்ம செடிகளை வர்க்கும் போது தானாகவே வந்து பறவைகள் வந்து அந்த செடிக்குள் வந்து உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து முடிஞ்ச அளவு தானியங்களையோ அல்லது தண்ணியகவோ நம்ம வைக்க வைக்கலாம் வச்சாலும் அது பாட்டுக்கு பறவைகள் வந்து சாப்பிடுது தண்ணி குடிக்குது அது அப்படி நம்ம பார்க்குறத்துக்கும் நம்மளுக்கு தோட்டங்களில் வந்து அதோடய சத்தமும் வந்து நமக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு மன நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்வும் நமக்கு தருது பறவைகள் வீட்டுக்கு வருனுனா நம்ம இந்த மாதிரி ஒரு சில சில யுக்திகளை கையாளும் போது பறவைகள் வந்து தானாகவே நம்ம வீட்டுக்கு வரும் நாம்ம தண்ணியும் வைக்கலாம் அதுக்கு அரிசி கொடுக்கலாம் தானியங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி நாம் எதாவது அதுக்கு கொடுக்கும் போது அந்த பறவைகள் வந்து அந்த பறவைகள் மட்டும் இல்லாமல் அதுகூடவே ஒரு நாலு அஞ்சு பறவைகளையும் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு தான் வரும் அப்போ அதெலான் பார்க்கும் போது அதோடயசத்தம்லான் வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து ஒரு நேர்மையின் ஆற்றலை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு அழகாவும் இருக்கும் அதுக்கு நம்ம உணவு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஸோ நம்ம வீட்டுக்கு அது வந்து வளரத் வரதுனால் நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்